தொழில்துறையில் புரட்சியை ஏற்படுத்தக்கூடிய சாத்தியக்கூறுகளை உடைய நிதி மேம்பாட்டுகள் அல்லது புதுமைகள் யாவை தொழில்துறைகளில் இப்போ நம்ம இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் அதை தான் நம்ம இதில் மெயினாக சொல்கிறோம் இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷனில் என்னென்ன பாசிபிலிட்டிஸ் எல்லாம் இருக்கு இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷனுங்கிறதே ஒரு நாலு விதமாக நம்ம சொல்லலாம் ஃபர்ஸ்ட்டு வந்து இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் எதில் அதிகமாக வந்துச்சுன்னா மிஷினரி எக்கியூப்மெண்ட் அந்த மிஷினரி ஃப்ரொடக்ஷன் அதில் வந்துவிட்டு அதிகமான கான்சண்ட்ரேஷன் இருந்துச்சு செக்கண்டு வந்து எலக்ட்ரிசிட்டி ஆர் மாஸ் ஃப்ரொடக்ஷன் இதை நோக்கி தான் இரண் ரெண்டாவது இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் நடந்துச்சு மூணாவது எதை பத்தின்னா எலக்ட்ரானிக்ஸ் இல்லைன்னா ஆட்டோமேட்டடு ஆட்டோமேட்டட் ரெவல்யூஷன்ஸ் அதான் அதாவது எலக்ட்ரானிக் சம்மந்தப்பட்டமாக ஆட்டோமேட்டட் சிஸ்டம்ஸ் அந்த மாதிரி விஷியத்தை நோக்கி தான் மூணாவது இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் இருந்தது இப்போ கரண்டில் இருக்கறதுதான் ஃபோர்த் இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் இந்த ஃபோர்த் இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் ஆல்மோஸ்ட் நம்மளோட இந்த கொரோனா பீரியடுக்கப்புறோம் தான் எதை ஃபோக்கஸ் பண்ணது நம்ம பார்த்தோன்னா டெக்னாலஜீஸ் அட்வான்ஸ்மெண்ட் ஃப்யூச்சர் அட்வான்ஸ்மெண்ட் அதுவும் நம்ம எடுத்துருக்கிற செக்டார் பேங்கிங் பேங்கிங் செக்டாரில் இந்த சே ஏ இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் எப்படி இருக்குது அப்படிங்கிறது தான் ஃபர்ஸ்ட்டு பேங்கிங்கே நமக்கு வந்து பணம் டிரான்ஸாக்ஷன் பண்ணுறது இல்லை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது பேங்க் கூட இன்ஷுரன்ஸ் ரிலேட்டாகவும் நிறைய இன்ஷுரன்ஸ் மெத்தட்ஸ் இருக்குது இதில் என்ன ரெவல்யூஷன் இப்போ புதுசாக வந்துட்டுருக்கு இல்லை என்ன என்ன புதுசாக வந்து வர போகுதுங்கிறதை பார்க்க போகறோம் நம்ம ஒரு எக்ஸாம்பிள்க்கு ஒரு டென் இயர்ஸ் முன்னாடி நம்ம எடுத்துக்கிட்டோன்னா நம்மளோட பேங்கிங் ஆக்ட்டிவிடி எல்லாமே பேங்கில் போய் எல்லாமே பண்ணுற மாதிரி இருக்கும் இப்போ பணம் டிரான்ஸ்ஃபர் பண்ணனும் இன்னொருத்தவங்க அக்கோண்ட்டுக்கு நம்ம பணம் போடணும் இல்லை நம்ம போய் பணம் எடுக்கணும் நமக்கு ஒருத்தவங்க போட்டுருக்காங்க அப்படின்னா பேங்கு போய் பணம் போடுற மாதிரி இருந்தாலோ இல்லை நம்ம எடுக்கிற மாதிரி இருந்தாலோ செலான் எழுதி ஃபில் பண்ணனும் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணனும் நம்மளோட நமக்கு ஒரு டோக்கன் நம்பர் கொடுத்துருவாங்க அந்த டோக்கன் வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணனும் அதுக்கு அப்புறம் வந்துவிட்டு செக் எழுதி கொடுக்கணும் இந்த டிரான்ஸாக்ஷன் நடக்க இந்த செக் டிரான்ஸாக்ஷன்ஸ் நடக்கறத்துக்கு எல்லாம் ஒரு ஒரு நாள் ரெண்டு நாள்லாகாது டைம் எடுத்துக்கும் அந்த மாதிரி இப்போ இல்லாம எல்லாமே டிஜிட்டலைஸாக மாறிடுச்சு இப்போ நான் சிட்டி யூனியன்ங்கிற பேங்கில் அக்கோண்ட்டு வச்சிருந்தேன்னா அந்த பேங்குக்குன்னு ஒரு ஆப் இருக்கு என்னோட ஸ்மார்ட் ஃபோனில் நான் அதை இன்ஸ்டால் பண்ணிக்கலாம் அந்த ஆப்பில் என்னோட டீட்டைல்ஸ் அக்கோண்ட் நம்பர் அதெல்லாம் கொடுத்துட்டேன்னா நான் யாருக்கு பணம் அனுப்பணுன்னு நினைக்கிறேன் இல்லை நான் எதாவது ஒரு பேமண்ட் பண்ணனுன்னா அந்த ஆப் மூலமாகவே நான் இப்போ பேமண்ட் பண்ணிக்கலாம் அந்த ஆப் மூலமாகவே பணம் அனுப்பிச்சிக்கலாம் ஒரு லிமிட் இருக்கு ஒரு நாளைக்கு இந்த அமோண்ட்டுக்குள்ளே தான் என்னால் அனுப்ப முடியும் இது வந்துவிட்டு அவங்களோட ஒரு ரெக்கார்ட் மெயிண்டனஸ்க்காக வச்சிருக்கறாங்க நம்ம அதிகமாகவும் நம்ம பணத்தை வேறு ஒருத்தருக்கு அனுப்பிச்சிற கூடாது நமக்கு ஒரு சேவிங்ஸ் இது இருக்கணுங்கிறதுக்காகவே இந்த லிமிட் வச்சிருக்கறாங்க இது ஒரு அட்வான்டேஜ் இப்போ நம்ம வந்துவிட்டு நம்ம வீட்டில் இருந்துகிட்டோ இல்லை நம்ம வேறு இடத்துக்கு போயிருந்தாலுமே நம்மளோட டிரான்ஸாஷனை இதன் மூலமாக பண்ணிக்கலாம் இது நம்ம ரொம்ப கன்வீனியண்டாக தான் எடுத்துக்கறோம் அதே மாதிரி வேறு என்ன என்ன அட்வான்ஸ்மெண்டெல்லாம் இந்த இதில் இந்த இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் அதாவது பேங்கிங் அண்ட் இன்ஷுரன்ஸ் இண்டஸ்ட்ரியலில் வந்துருக்குதுன்னா இன்வெஸ்ட்மெண்ட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் மெத்தட்ஸ் நிறைய இன்வெஸ்ட்மெண்ட்ன்னு புதுசாக வந்துருக்குது இப்போ நம்ம மியூச்சுவல் ஃபண்டுன்னு ஒரு இது பேசிக்காக மியூச்சுவல் ஃபண்டு எல்லாருக்குமே தெரியும் ரொம்ப பாப்புலரான ப்ராவேர்ப் வந்துவிட்டு சிறு துளி பெரு வெள்ளம் நம்ம சிறுக சிறுக சேர்க்கறது நாளைக்கு நமக்கு ஒரு பெரிய தொகையாக வரும் அது தான் மியூச்சுவல் ஃபண்டோட கான்செப்ட் அதில் ஒரு பர்ட்டிக்குலர் இது பார்த்தோம்னா எஸ் ஐ பின்னு சொல்லுவோம் சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் இல் இது எதுக்காகன்னா ஆட்டோமேட்டிக்காக நம்ம ஒரு பிளான் இப்போ நான் ஒரு முப்பதாயிரம் ஒரு இதுக்கு இன்வெஸ்ட் பண்ணுறேன் அது ஒரு பர்ட்டிக்குலர் பீரியட் இருக்கு மூணு வருஷத்துக்கு நாலு வருஷத்துக்கு பத்து வருஷத்துக்கு பதினஞ்சி வருஷத்துக்கு இதில் ஹையஸ்ட் நம்ம பதினஞ்சி வர்ஷம் வரைக்கும் நம்ம இந்த பாலிசியோ இல்லை இந்த ஸ்கீமையோ நம்ம செலக்ட் பண்ணுறோன்னா நமக்கு அந்த பதினஞ்சி வருஷத்துக்கு அப்புறோம் இருபத்து ரெண்டு பேர்சென்டேஜ் வரைக்கும் ரிட்டர்ன் கிடைக்க வாய்ப்பு இருக்குது அந்த அளவுக்கு நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறோம் இது ஒரு ஓ இது நம்மளோட இன்வெஸ்ட்மெண்ட்ல வந்துவிட்டு நமக்கு ஒரு பெஸ்டான இன்வெஸ்ட்மெண்ட் இப்போ ஃபிக்ஸுட் டெப்பாசிட்டுன்னு நமக்கு தெரிஞ்சிது அடுத்த கட்டமாக எஸ் ஐ பின்னு ஒன்று வந்து இருக்கு இதை விட அட்வான்ஸாக இன்னும் கொஞ்சம் நாள் வரும் ஸோ இது ஒரு மெத்தட் இன்வெஸ்ட்மெண்ட்டில் இது மட்டும் இல்லை இன்ஷுரன்ஸ் ரிலேட்டடாகவும் நிறைய இருக்கு நமக்கு அது வந்து எப்படி தெரியுன்னா நம்ம பேங்கிங் போய் தான் நமக்கு இந்த சர்வீஸ் தெரியணுன்னு இல்லை நம்மளே வந்துவிட்டு நம்ம ஆப் மூலமாக நம்ம இந்த பேமண்ட் எல்லாமே பண்ணிக்கலாம் இப்போ இது ஒரு அட்வான்டேஜாக இருக்கும்போதும் ஒரு சில டிஸ்அட்வான்டேஜ் இருக்கு இப்போ எல்லாமே வந்து ஆன்லைன்லாம் டிஜிட்டலைஸாக டெக்னாலஜி பேஸ்ஸை நோக்கி போகும்போது பேங்கிங் செக்ட்டாரில் என்ன அதாவது பேங்கில் என்ன நடக்குன்னா மேன்பவர் கம்மியாகும் எம்பிளாயிஸ் வந்துவிட்டு கம்மியாவாங்க ஏன்னா எல்லாமே இங்கே டிஜிட்டலைஸாக மாறிடுச்சிங்கும்போது அதை ஃபங்க்ஷன் பண்ணிக்கிறத்துக்கு ஒரு ரெண்டு சிஸ்டம் இருக்கும் அந் ரெண்டு சிஸ்டமுக்கு ரெண்டு ஆள் இருந்தால் போதுமே தவிர நிறைய பேர் வேண்டாம் இப்போ பேங்கில் இருக்கிற வாக்கின்னே கம்மியாகிட்டே தான் வருது எல்லாமே மொபைலைஸ் பண்ணுறதுனால செக்கோட யூசேஜ் வந்து இப்போ இன்னும் கம்மியாக இருக்குது எல்லாம் நெஃப்ட்டு ஆர்டிஜிஎஸ் அதுக்கு அடு அட்வான்ஸாக யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிவிட்டாங்க இது ஒன்றும் இப்படியே இதை ஒரு பத்து வர்ஷம் கண்டினியூ ஆச்சுன்னா பேங்கிங்கோட ஆக்ட்டிவிட்டி வந்துவிட்டு ஒரு சேல்ஸை நோக்கி மட்டும் தான் ஒரு சில ஃப்ராடக்ட்ஸை அவங்க சேல் பண்ணுறத மட்டும் தான் அவங்களோட ஆக்ட்டிவிட்டியாக இருக்கும் இப்போ நமக்கு எல்லாம் சர்வீஸுமே நம்மளை நெக் நோக்கி இருக்குது நமக்கு தேவையான சர்வீஸஸில் இருக்குது ஆனால் ஒரு சில சர்வீஸஸ் வந்துவிட்டு ஒரு மேன்பவரு தான் வந்துட்டு நமக்கு வந்து இன்ஃபார்ம் பண்ணி இதில் நமக்கு அட்வடைஸ் பண்ணி பண்ணுற மாதிரி இருக்கும் அந்த ஒரு ரீசன்காக மட்டும் தான் பேங்கில் எம்பிளாயிஸ் எடுத்துக்குவாங்க இன்னோரு பத்து வருஷத்துக்கு அப்புறோம் பேங்கோட ஆக்டிவிட்டீஸ் எப்படி இருக்குன்னா எல்லாமே கம்பியூட்டரைஸ்டாக மாறிவிடும் எல்லாம் சிஸ்ட்டமேட்டிக்காக மாறிவிடும் மேன்பவர் அங்கே கம்மியாக தான் இருப்பாங்க இப்போ ஒரு பேங்கு நம்ம போனோன்னா மினிமம் ஒரு பத்து பேர் இருக்கிற மாதிரியாவது அந்த பேங்கில் இருப்பாங்க அந்த பேங்கில் ஃபங்க்ஷன் பண்ணுவாங்க இன்ஷுரன்ஸ் ரிலேட்டடாக இன்வெஸ்ட்மெண்ட் டிப்பார்ட்மெண்ட் கோல்ட் டிப்பார்ட்மெண்ட் இப்படி எல்லாமே இருக்கும் ஆனால் ஃப்யூச்சர் இது ஒரு டென் இயர்ஸ் ஃபிஃப்டின் இயர்ஸ் கண்டினியூ ஆயிட்டு போகும்போது அட்வான்ஸ்மெண்ட்டை நோக்கி நம்ம போகும்போது இது எல்லாமே கொஞ்சம் கம்மியாயிடும் மேன்பவர் வந்து அங்கே கம்மியாயிருவாங்க டெக்னாலஜி வைஸ் பார்த்தா இது எல்லாமே பெனிஃபிட்டு தான் பட் நம்மக்கு ஒரு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டியை நம்ம பேங்கிங் செக்ட்டாரில் பார்க்கும்போது அங்கே கம்மியாக இருக்கும் எப்போவுமே சேல்ஸை வந்துவிட்டு யாரும் பெருசாக ப்ரொமோட் பண்ண மாட்டாங்க அந்த ஜாப் போகணுன்னு பிரிஃபெர் பண்ண மாட்டாங்க ஆனால் பேங்கிங் செக்டார் ஃப்யூச்சரில் சேல்ஸை டிபெண்ட் பண்ணி தான் அதிகமாக இருக்கும் ஏன்னா ஒரு சில ஃப்ராடக்ட்டை நம்ம பப்ளிக்கிட்ட போய் எக்ஸ்பிளைன் பண்றது நம்ம ஒரு மேன்பவரால் தான் பண்ண முடியுமே தவிர அதை ஒரு டெக்னாலாஜியால் எக்ஸ்பிளைன் பண்ணி பண்ண முடியாது அந்த கன்வீனிங்சிங் ஸ்கில் அந்த டெக்னாலாஜியை வச்சி யாராலையும் இது பண்ண முடியாது ஸோ இதெல்லாம் தான் இப்போ இருக்கிற பேங்கிங் அண்ட் இன்ஷுரன்ஸ் செக்டார்ல இருக்கிற ஒரு இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் ஒரு அட்வான்ஸ்மெண்ட் ஒரு டெக்னாலஜி இம்ப்ரூவ்மெண்டாக நான் பார்க்கறேன்